அந்த காலங்களில் எல்லாருக்கும் பொழுதுபோக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது எந்த நெட்ஒர்க் எந்த ஃபெசிலிட்டிஸுமே எங்களுக்கு கிடையாது அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லிக்கிறது கடிதங்கள் மூலியமாக சொல்லிக்கிறது தான் அந்த காலங்களில் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா எல்லாரும் கூடி நின்று கூடி பேசிக்கிறது விளையாட்றது எல்லாருமாக சேர்ந்து பேசுறது அந்த இது தான் அவங்களுக்கு வந்து அப்போலாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு எல்லாரும் எல்லாரோடையுமே பேசுவாங்க அந்த காலத்தில் வந்து ரொம்ப வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்துச்சு எல்லார் கூட இருக்கிறதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் தெருவில் ஒன்னாக சேர்ந்து விளையாட்றது பெரியவங்க எல்லாரும் உட்காந்து பேசுறது இதெல்லாம் நடந்துச்சு அப்படி இருக்கும் போதும் நிறைய பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க கூட எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட் ஆக முடிஞ்சிசு நிறைய பேர் நல்ல மனுசங்களை எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சுச்சி செ அதுக்கப்புறம் கால போக்கில் மாறி மாறி மாறி இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன் வந்துருச்சு எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் மேக்சிமம் எல்லாரும் அப்போலாம் டிவி பார்க்கறதுக்காகவே எல்லாரும் ஒன்னாக சேர்ந்தாங்க ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு ஒரு டிவி அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதனால் எல்லாரும் அந்த காலத்தில் சீரியல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டாப்பில் இருந்துச்சு அப்போ எல்லாரும் சீரியல்ஸ் பார்க்கறதுக்காக எல்லார் வீட்லையும் ஒன்னாக இருக்கறது அப்புறம் வந்து யார் கூடயாச்சும் ஃபோன் பேசணும் அப்படின்னா பத்து வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு தான் மொபைல் ஃபோன் இருக்கும் அந்தமாதிரி அங்கே எல்லாரும் அங்கே வந்து பேசுறது அப்புறம் இப்போ எல்லாமே நம்மளோட மொபைல் ஃபோன் லேப்டாப்ஸ் டிவி எல்லார் வீட்லையும் டிவி எல்லார் கைலையும் மொபைல் ஃபோன்ஸ் இப்படி வந்துருச்சு இல்லையா யாரும் யாருகிட்டயும் அவ்வளவா பேசிக்க முடியிறது இல்லை அவ்வளவா பொழுபோக்கு இடங்களுக்கு போகனும் அப்படின்னா எல்லாமே தியேட்டர்ஸ் பார்க்ஸ் அந்த மாதிரி தான் போகறாங்க எல்லாரும் ஒருத்தவங்க வீட்டில் வந்து எல்லாருமாக சேர்ந்து இருக்கறது அப்படின்றது இப்போ ரொம்ப ரொம்ப குறஞ்சி போச்சு எல்லாமே நம்மளோட டிவி மொபைல் ஃபோன்ஸ் இதுக்குள்ளேயே வந்துருச்சு